ஆரம்ப நிலை யோகான்னு ஆசனங்கள் போஸ் பார்த்திங்கன்னா தடாசானம் அதான் வந்து மௌன்டைன் போஸுனு சொல்வாங்க வஜ்ராசானம் தண்டர் போஸ் போஸுனு சொல்வாங்க பத்மாசானம்னா லோட்டஸ் போஸு அப்போ தடாசானம் மௌண்டைன் போஸ் பாத்திங்கனா கால நீட்டுடி நிமிர்ந்து நிற்கணும் ஆழமாக சுவாசம் எடுக்கணும் உடல்நிலை சரியாக வைக்கும் வஜ்ராசானம் தண்டர்போல்டு போஸ் பார்த்திங்கன்னா காலை மடக்கி முட்டி மடக்கியபடி உட்காரணும் ஜீரண சக்தி அதிகரிக்கும் பத்மாசானம் லோட்டஸ் போஸ் பார்த்திங்கன்னா இரு காலை மடக்கி ஒரு காலை மற்றொரு கால் மேலே வைக்கும் போது முதுகு நேராக வைக்கணும் மன அழுத்தம் குறைக்கும்